எங்கள் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கில்லி குச்சிப்பிடி மட்டைப்பந்து கிரிக்கெட்டு என்று சொல்லக்கூடிய மட்டைப்பந்து இதெல்லாம் நல்லா விளையாடுவோம் பரமபதம் விளையாடுவோம் தாயம் இந்தமாதிரி வீட்டிலே பல்லாங்குழி இந்த விளையாட்டுக்கள் நிறைய விளையாடுவோம் நிறைய வீட்டில் இருக்கிறவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரமபதம் என்று சொல்லக்கூடிய ஏறுதல் இறங்குதல் அது தாயம் மற்றும் குச்சிப்பிடி மற்றும் அந்த பல்லாங்குழி இந்த விளையாட்டுகளெலாம் வீட்டில் விளையாடுவாங்க வெளியில் நாங்கள் வந்து போய் விளையாடுறது அதிகமாக விளையாண்டது மட்டைப்பந்து என்று சொல்லக்கூடிய கிரிக்கெட் கிரிக்கெட் நிறைய விளையாடுவோம் அப்புறம் கில்லி விளையாடுவோம் வந்து சேர் சுற்றுதல் ஸ்பூன் என்று சொல்லக்கூடிய அந்த இது வாயில் வச்சு விளையாட்ற ஸ்பூன் அந்த எலுமிச்சம் பழம் வைத்து விளையாடுதல் இதெலாம் நிறைய விளையாடுவோம் இதெல்லாம் வந்து ரொம்ப இண்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நல்ல விளையாடுவோம் மற்றும் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெ பெரியவர்கள் சிறியவர்கள் குழந்தைகள் எல்லாேருமே வந்து அப்போது அந்த காலத்தில் வந்து மொபைல் ஃபோன் டெக்னாலஜியெலாம் இல்லை அதனால வந்து நாங்கள் இந்தமாதிரி விளையாட்டுகள் தான் ரொம்ப ரசித்து விளையாடுவோம் இதை வந்து பாரம்பரிய விளையாட்டாகவும் சொல்லுவோம் அந்த பரமபதம் தாயம் போன்றவற்றை வந்து பாரம்பரிய விளையாட்டுகளாக சொல்லுவோம் இந்த விளையாட்டுகளை நிறைய விளையாடுவோம் அப்படி அது விளையாடுவோம் மற்றும் மற்றும் தாயம் விளையாடுவோம் அதிகமாக பெரியவர்கள் வந்து தாயம் விளையாடுவாங்க இந்த மாதிரி விளையாட்டுகளை நாங்கள் நிறையா விளையாடுவோம்